என் பேரு பாலசுந்தரிங்க நான் காங்கிருப்புலதாங்க பிறந்தேன் நான் அதே ஊரில் கல்யாணம் பண்ணிக்கினேன் எங்கள் அப்பா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட்மாஸ்ட்டருங்க எங்கள் அம்மா வந்து ஹவுஸ்ஒய்ஃபுங்க என் கூட பிறந்தவுங்க அஞ்சு பேருங்க நான் வந்து என்னோட ஆறு பேர் எங்கள் தம்பி தம்பிங்க ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேருங்க தங்கச்சி ஒருத்தங்க எல்லாமே நல்ல படித்திருக்காங்க வேலையில்ருக்காங்க வெளியில்ருக்காங்கங்க நாங்கள் வந்து எனக்கு வந்து மூணு குழந்தைங்கருக்கு ஊரில் தான் கட்டி கல்யாணம் பண்ணிக்கினேன் அவரு வந்து பெரியாரில் டிரைவராருந்தார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்புறம் எனக்கு பொழுதுபோக்குக்கு சமையல் பிடிக்கு செய்யிறது ரொம்ப பிடிக்கும் காலையில் டிபன் செய்வேன் அப்புறம் சாமானை ஒழுத்துப்போட்டுட்டு மதியத்துக்கு சாப்பாடு செய்வோம் ஃபிரீயாருக்குற நாளில் முந்திரி கொட்டை யாபாரம் பண்ணும்போது ஒவ்வொரு முந்திரி கொட்டை கொஞ்சம் உடைப்போம் அதை உடச்சி இப்போ பசங்க வெளியில்ருக்குறவுங்களுக்கு பயிரை கொடுத்து அந்த பயிரை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைப்போம் அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடித்திட்டு சாய்ந்திரம் சமையல் செய்வோம் அந்த மாதிரி வேலை ரொட்டீனாக போய்கினே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப வேலை அதிகமாகருக்கும் போது என் பையன் என் கூடமாட முந்திரிகொட்டை கம்பேனிக்கு போய் பயிர் கொட்டை எடுத்துன்னு வருவான் அப்படி எடுத்துன்னு வந்தால் அந்த பயிரை பதப்படுத்தி நானும் அவனுந்தான் ரெண்டு பேரும் பதப்படுத்துவோம் திரும்பவும் அந்த கம்பெனிக்கு எடுத்துன்னு போய் போட்டு அதை அவரேஜூ பயிர் குவாலிட்டி வாரியாக பயிர் பிரித்து அந்த பயிரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அவரு ஏ நான் கல்யாணம் பண்ணிகின வீட்டில் வந்து எங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க அந்த மாமியார் வந்து கொஞ்சம் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி தவறிட்டாங்க மாமனார் மட்டுந்தான் இருக்கார் மாமனார் வந்து எங்கள் நடு கொழுந்தனார் கூடதான் இருக்கார் அவரு வந்து வாட்டர் போர்டில் ஆபீஸராக இருக்காங்க இன்னொரு சின்ன கொழுந்தனார் வந்து பெரியாரில் வேலையில்ருக்காங்க ஆனாலும் யாரும் வந்து எங்களுக்கு எந்தவொரு சின்ன உதவி கூட நாங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டோம் இந்த மாரி ஏன் துவண்டு போயிருக்கிற நேரத்தில்தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரரு பெரிய அக்கா வீட்டுக்காரரு வந்து எங்கள் ஊரில்தான் இருக்கார் அவருதான் வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க ஒரு கொஞ்சம் பண உதவியும் செய்தாங்க அந்த பண உதவியஇ வச்சிக்கினு தான் நானும் எங்கள் பையனுமே போல்டாருப்பேன் ஆனால் நான் யாருகிட்டயும் நம்ப நம்ப வீட்டுக்காரரு இல்லை அதுக்காக யாருகிட்டயும் போய் எங்கள் வீட்டுக்காரரு இல்லிங்க எங்களுக்கு யாராவது உதவி செய்யிங்கன்னு கேட்காத நான் என்னுடைய தைரியத்தில் எங்கள் பையனை சின்ன பையன்தான் அவனை கூட வச்சிக்கினு நாங்கள் முந்திரி கொட்டைய பிஸ்னஸ் பண்ணிகினு இருக்கேங்க அதனால எங்களுக்கு அதில் ஒரு மாதம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கு லாபம் வரும் எனக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது அந்த பென்ஷனை வச்சிக்கினு குடும்பத்தை வந்து கவுரவமாக நடத்தின்னு இருக்கேங்க பெரிய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சின்ன பொண்ணுக்கு வரன் பார்த்துக்குனு இருக்கோம் வரன் அமைஞ்சுதுன்னா நல்ல இடத்துல வரன் அமைஞ்சுதுனா இதுமாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வீடுகட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க அந்த ஐடியா நல்ல மாதிரியாக இருக்கனும் அப்படின்னு கடவுளை வேண்டிகினு நாங்கள் இருக்கோம்